வாழ்க்கையில எல்லாத்துக்குமே சவால் அப்படிங்கறது நிச்சயோம் எதோ ஒரு இடத்துல நம்ம சவாலை சந்திப்போம்ங்க அப்படி பார்த்திங்கன்னா நான் வந்து கல்லூரியில ரெண்டாம் ஆண்டு படிச்சிட்டுருக்கும் போது என்னுடைய சவால் என்னவா ஆயிரிச்சுன்னு பார்த்திங்கன்னா நான் நல்லா படிக்கணுன்னு ஆசைப்படக்கூடிய பொண்ணு நான் என்னுடைய சூழ்நிலை காதல் திருமணம் பண்ண வேண்டிய சூழ்நிலையில அமைஞ்சிட்டு அமைஞ்சிரிச்சிங்க அப்போ என்னுடைய திருமணமானது நான் ரெண்டாம் ஆண்டு கல்லூரி படிக்கும் போதே என்னுடைய திருமணம் நடைப்பெற்றுச்சு அதுக்கப்புறம் நான் படிக்கிறதுக்கு வந்து நிறைய சவால்கள் என்னுடைய குடும்ப சூழ்நிலை அடுத்து அடுத்து எதா ஒரு பிரச்சனை வந்திகிட்ட்டே இருந்தது அதுக்கப்புறம் நான் வந்து கர்ப்பம்மான அது வந்து பெரிய சவாலாக ஆயிரிச்சு என்னால் கல்லூரிக்கு போக முடியல என்னோட படிப்பை நான் பாதியில நிறுத்துனங்க அப்போ அந்த இடத்துல நான் மிகப்பெரிய தடையை சந்தித்தேன் ஒரு பெரிய சவாலை சந்தித்தேன் நான் கல்லூரியில இருந்து நின்றுட்டேன் நின்றுட்டு என்னோட குலந்தைய நான் பெற்தெடுத்ததுக்கு அப்புறமா நான் திரும்பவும் மறுபுடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரசு கலை கல்லூரியில பகுதி நேர கல்லூரியில சேர்ந்து அந்த என்னுடைய கல்லூரி படிப்பை நான் முடிச்சங்க அதுக்கப்புறமும் தொடர்ந்து நான் படிக்கிறதுக்கு பல சவால்களை சந்தித்தேன் குடும்பத்தை பார்த்துட்டு குலந்தைய பார்த்துட்டு என் குலந்த பெருசாயிட்டே இருக்கா அவளையும் நான் பார்க்கணும் அப்போ அந்த குலந்தை வளர்ந்துட்ருக்கு அந்த நேரத்தில் நான் மேலே படிக்கணுன்னு ஆசைப்படுறேன் அப்போ பல தடைகளையும் சவால்களையும் சந்திச்சு தான் வந்து நான் போய் அடுத்த அடுத்த ஒரு முதுகலை படிப்பில் நான் சேர்றேன் முதுகலை படிப்பில் சேர்த்துட்டு ஆசிரியர் பயிற்சி வகுப்பில் சேர்த்து படித்தேன் அப்போ இதுக்கிடையில நான் படிக்க கூடிய காலங்களில் இரண்டாவது குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வீ வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா என்னுடைய என்னுடைய பெற்றோர் ஆகட்டும் என்னுடைய கணவருடைய பெற்றோர் ஆகட்டும் ரொம்ப ஆசைப்பட்டாங்க அப்போ அதெல்லாம் நான் வந்து வேண்டாம் இப்போ வேண்டான்னு சொல்லிவிட்டு அத்தனை பேர்த்தையும் எதிர்த் எதிர்த்து நின்று தான் போராடி தான் நான் வந்து நிறைய படித்தேன் அப்போ நான் கணினி சார்ந்து இதெல்லாம் படிச்சிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு ஒரு அறிவு நமக்கு கணினி பிரிவில் அந்தளவுக்கு நாட்டம் இல்லை நம்ம அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நேரத்தில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு தமிழில் ஆர்வம் அதிகமாக இருந்தது நான் மறுபடியும் தமிழ் படிப்ப எடுக்கலாம் நான் வந்து இளங்கலை தமிழ் படிக்கலாம்னு சொல்லிவிட்டு நிற்கும் போது தான் வந்து யோசிச்சு பார்த்தா அப்போ நான் இத்தனை வருஷம் படித்த படிப்பு அத்தனையும் வீணாக போச்சேன்னு சொல்லிவிட்டு அது மிகப்பெரிய சவாலாக இருந்ததுங்க உலகமே எதிர்த்திச்சு என்னை அத்தனை பேரும் என்னவே என்னுடைய வீட்டில் இருக்கிறவங்களா ஆகட்டும் நான் வேலைக்கு போகக்கூடிய இடமா ஆகட்டும் அத்தனை பேரும் என்ன இப்போ இத்தனையை படிச்சிகிட்டு இத்த இவ்வளோ பெரிய படிப்புகளை படிச்சிவிட்டு மறுபடியும் போய் இளங்கலை முதலாம் ஆண்டு தமிழ் படிக்கிறீயான்னு சொல்லிவிட்டு அத்தனை பேரும் என்ன கேலி பண்ணாங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு மிகப்பெரிய சவால் தான் எனக்கு நான் அதை ஏற்றுக்கிட்டு மறுபுடியும் பன்னெண்டாவது முடித்த பொண்ணுங்களோட சேர்ந்து உட்காந்து நான் வந்து இளங்கலை தமிழ் படிச்சங்க அப்போ இளங்கலை தமிழும் மூணு வருஷம் முழுமையாக முடிச்சு முதுகலை தமிழும் முடிச்சு இன்னைக்கு தமிழில் நான் ஒரு முனைவர் பட்டம் வாங்குறக்கான படிப்புள்ள ஈடுபட்டுருக்கேன் இன்னைக்கு நான் இவ்வளோ படிச்சுருந்தாலும் நான் கணினி துறை சார்ந்து படிச்சுருந்தாலும் தமிழ் தான் என்னைக்குமே என்ன வாழ வைக்க கூடியதுன்னு நான் நினைப்பேன் என்ன எனக்கு பிடித்தமான மொழி தமிழ் அதனால் நான் கணினி படிக்கும் போது இல்லாத ஆர்வம் எனக்கு தமிழ் படிக்கும் போது எனக்கு அந்த ஆர்வமும் ஊக்கமும் ஏற்படுது நான் வாழ்க்கையில பு பிடிச்சி பண்ணக்கூடிய விஷயம் அதனால் எனக்கு இது வந்து நான் சவால்களை கடந்து வந்தாலுமே எனக்கு இன்னைக்கு அது சந்தோஷமான விஷயமாத்தாங்க இருக்கு